சில இந்திய ஓவிய முறைகளெல்லாம் அழிந்து வருது அப்படின்னு சொல்கிறீங்க அந்த ஓவிய முறைகள் என்னென்னன்னா அதை பற்றி அவ்வளோவா எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் சின்ன வயசில் நாங்கள் வந்து நிறைய ஸ்கூல்லேயே ன் றைய காம்பெடிஷன் வைப்பாங்க அதில் எல்லாம் கலந்து நல்லா டிராயிங் பண்ணுறது நிறைய பிக்சர்ஸெல்லாம் வரைகிறது எல்லாமே செஞ்சிருக்கேன் அதனால் நிறைய பிரைஸ் கூட வாங்கியிருக்கேன் அதனால் அந்த ஓவிய முறைகள் அதை பற்றி எல்லாம் எதுவும் தெரியல இப்போ எல்லாம் இப்போது இருக்கற குழந்தைங்க எப்படின்னா ஃபோனில் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறாங்க ஓவிய முறைகள் டிராயிங் பண்றதில் எல்லாம் ஒன்றும் ஆர்வம் காட்டுறதில்லை நிறைய விளையாடிட்ருக்கிறது இங்கே இங்கே சுற்றுறது இதில் வெளியே கூட்டிட்டு போங்க இந்தமாதிரி தான் ஆர்வம் காட்டுகிறாங்க அதனால் ஸ்கூலில் பள்ளிகளில் வந்து நிறைய காம்பெடிஷன் வைக்கணும் டிராயிங் காம்பெடிஷன் வைக்கிணும் அதுக்குத் தகுந்த சிறந்த பரிசுகளெல்லாம் கொடுத்தாங்கன்னா குழந்தைங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் அது மட்டும் இல்லாமல் நேஷனல் லெவெலில் இன்டர்நேஷனல் லெவெலில் எல்லாம் வரைகிறத்துக்கான போட்டி ஓவிய போட்டி எல்லாம் வச்சாங்கன்னா அது மூலிமா இந்த ஓவியக்கலை வந்து சிறப்பாகும் அதனால் அது அது செய்யலாம் நம்ம